ஆ குட் ஈவினிங் சார் சொல்லுங்கள் ஆ ஹோ ஓகே சார் ஆ ஓகே சார் உங்கள் பையனா பொண்ணா சார் ஆ ஓகே சார் உங்களுக்கு என்ன குரூப் சார் வேணும் ஆ ஓகே சார் ஆ உங்களுக்கு எவ் உங்கள் சன் எவ்வளோ சாரு மா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆ ஃபோர் ஃபிஃப்ட்டி ஃபைவ்வா சார் ஃபோர் ஃபிஃப்ட்டிக்கு மேலே இருந்தால் வந்து எண்ட்ரென்ஸ் கிடையாது சார் ஃபோர் ஃபிஃப்ட்டிக்கு கம்மியாக இருந்தால் தான் எண்ட்ரென்ஸு ஆ ஓகே சார் மற்ற டீட்டெயில்ஸ்ஸெலாம் நீங்கள் வந்து நேரில் கூட கேட்டுக்கலாம் சார் அது அப்படி வந்து கேட்டதுக்கு அப்புறம் அட்மிஷன் இங்கேயே கூட போட்டுக்கலாம் ம் போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ரொசிஜர் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இங்கேயே சொல்லிடுவோம் சார் நீங்கள் எந்த ஊரிலேருந்து சார் ஃபோன் பண்ணுறீங்க ஆ ஓகே சார் நீங்கள் வ இங்கே வர்றப்போ வந்து ஃபோன் பண்ணி இன்னும் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கங்க சார்